ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ஸ்கூல் லைஃபுக்கு வரேன் ஃபஸ்ட்டு ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி அதுவரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தோம் அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வேற ஊரில் வேற ஸ்கூலில் போய் படித்தோம் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தோம் அங்கே போய் எனக்கு ஏ பி சி டி கூட மறந்துவிட்டு அங்கே எனக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் மீடியம் படித்தது வந்து அது வந்து செட் ஆகல ஏன்னா அது வந்து ஃபேமிலி கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறமா ஃபோர்த்து வந்து திரும்பி இங்கிலீஷ் மீடியம் போனேன் அங்கே போயும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க பிடிக்கவே இல்லை அந்த ஸ்கூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும் அப்புடில்லாம் சொல்லி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணாங்க திரும்பி இங்கிலீஷ் மீடியம் படிக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி தமிழ் மீடியத்தில் போய் ஒரு ஸ்கூலில் படித்தோம் அந்த ஸ்கூலில் நல்லாதான் போச்சு அந்த ஸ்கூலில் பஸ்ஸெல்லாம் மாறி போகணும் அப்புறம் வந்து ரொம்ப சின்ன பிள்ள ஃபிஃப்த்து படிக்கிறப்ப வந்து எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஒரு பஸ்ஸில் போகணும் அடுத்து பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஸ்கூல் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் போகணும் ரொம்ப பயமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நிறைய கடத்தல் அதலாம் நடந்துகிட்டு இருந்தப்போ ரொம்ப பயமாக இருக்கும் போகிறதுக்கே அப்புறமா சில நேரம் பஸ்ஸு வரலேன்னாக்கா ஸ்கூல்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் நடந்து போகணும் மார்க்கெட்குள்ளே வழியாகலாம் நடந்து போகணும் நிறையா பேர்லாம் போகிற வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு போவாங்க அவங்க சும்மா பார்த்துட்டு போவாங்க ஆனால் எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் நான் வேற தனியாக தான் போவேன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க நான் தனியாக போவேன் ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப கூட்டமான இடத்துலலாம் தனியாக போகிறப்ப ரொம்ப பயமாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ள வேற நம்மளை யாராச்சும் கடத்திகிட்டு போய்டுவாங்களோ அப்பிடில்லாம் வந்துட்டு பயமாக இருக்கும் இது பயமாக இருக்கும் அது வந்து அப்படியே போச்சு அப்புறமா எங்கள் அம்மாக்கு வந்து நான் நாலாவது படிக்கிறப்போ எங்கள் அம்மாக்கு கவுர்மெண்ட்டில் வேலை கெடைச்சுது அதுக்கப்புறமா வந்துவிட்டு அப்புறமா எங்கள் அம்மா வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு வந்து ட்ரான்ஸ்வர் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறமா ஆறாவது ஏழாவது எட்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தோம் ஆறாவது ஏழாவதுலலாம் சின்ன பிள்ளைங்க எதுவுமே தெரியாது அப்படியே ஸ்கூல் போய்ட்டு எட்டாவது போனதிலேருந்து வால் முளச்சிட்டு ரொம்ப சேட்டை ரொம்ப ஜாலியாக ரொம்ப அரட்டை எல்லோரோடையும் சேர்ந்து கன்னாபின்னான்னு பேசி அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கும் அப்புறமா வந்துட்டு ரொம்ப விளையாட்டு நிறையா ஹாண்ட்பால்னு ஒரு ஒரு பிளே இருக்கு அதில் விளாண்டு அதில் நிறைய இடத்துக்குலாம் போய் டிவிஷ்னல் ஜோனல் டிஸ்ட்ரிக் லெவலில் எல்லாம் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் எதுக்கெடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் வந்து பீட்டி பீரியடு இந்தமாதிரி நாளைக்கு வந்து ஜோனல் இருக்கு நாளைக்கு டிஸ்ட்ரிக் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ரெண்டு பீரியடை எப்பயுமே கட் அடிச்சுட்டு போய்டுவேன் டெய்லியும் அதாவது கேட்டால் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பீட்டி பீட்டி மாஸ்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அண்ணன் அண்ணன் கூப்புடுற அளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க போடுங்கண்ணா அண்ணா சைன் போடுங்கண்ணா அண்ணா கையெழுத்து போடுங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே கையெழுத்து வாங்கிகிட்டு போய்டுவோம் போய் ரெண்டு பிரீடு லாஸ்ட்டு சவென்த்து ஏழாவது பிரீயடும் எட்டாவது பிரீயடும் ரொம்ப ஜாலியாக கீழே போய் அரட்டை அடிச்சுட்டு கதை பேசிவிட்டு ஸ்நாக் தீனி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போச்சு அடுத்து எங்கள் அம்மா வந்து ஒழுங்காக படிக்க மாட்டோம் இங்கேயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேற ஒரு ஸ்கூலில் போய் ரொம்ப ஸ்ட்ரிட் அந்த ஸ்கூலில் அடி தோலை உரித்து எடுத்துடுவாங்க அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் தான் நான் அதுவும் தமிழ் மீடியம் தான் நைன்த்து அங்கே போனேன் அங்கே போனவொடனே இங்கே இவ்வளோ ஜாலியாக இருந்துவிட்டு அந்த ஸ்கூல் போனவொடனே ரொம்ப பயம்லாம் வந்துவிட்டு எல்லா சாரும் அங்கே எல்லாம் சாரு தான் டீச்சரே கிடையாதா ரொம்ப அடி வெளுத்தெடுத்துடுவாங்க நைன்த்துலலாம் ஏன்டா ஸ்கூலுக்கு வர்றோம் ஒரு நாள் எல்லாம் தோணும் ஏன்டா ஸ்கூலுக்கு வர்றோம் நம்ம ஸ்கூலுக்கே வர வேண்டாம் நம்ம வீட்லேயே இருந்துப்போம் அப்படின்லாம் தோணும் ரொம்ப பயமாக இருக்கும் ஸ்கூலுக்கு வர்றப்போலாம் பயந்து பயந்து தான் வருவோம் அப்புறமா அதுக்கப்புறம் அப்படியே நைன்த்து போச்சா அடுத்து அந்த வருஷம் அப்படியே பழகினதுனால டென்த்தும் அதே ஸ்கூல் தான் டென்த்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறமா வந்துட்டு டென்த்தில் வந்து நம்ம டென்த்து வந்துட்டோம் நம்மளும் டென்த்து வந்துட்டோம் இனிமேல் நல்லா படிக்கணும் முன்னேலாம் படிக்கவே மாட்டேன் இனிமேல் நம்ம நல்லா படிக்கணும் சொல்லி அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் எனக்கு இப்படி படி வைப்பா இப்படி படி நீ அப்படி படி நிறையா ட்ரிக்லாம் சொல்லி கொடுப்பாங்க நல்ல நெளிவுசுழிவு நுணுக்கங்கள்லாம் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் இந்த நேரத்தில் படித்தா நல்லா மனப்பாடமாக இருக்கும் தூக்கம் வந்தாக்கா படிக்கிறப்போ தூக்கம் வந்தாக்கா மூஞ்சியில் பவுட்ரு அடித்துக்கோங்க பவுட்ரு அடித்தாக்கா வந்து அந்த வாசம் அந்த வாசத்தில் வந்து நமக்கு தூக்கலாம் கலைஞ்சிரும் அப்புடில்லாம் சொல்வாங்க அவங்க ஸ்கூலுக்கு பவுட்ருலாம் எடுத்துகிட்டு போவோம் ஜாலியாக இருக்கும் வாத்தியாருங்களை எல்லாம் ரொம்ப கலாய் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லா சாரையும் கிண்டல் பண்ணுவோம் ஸ்டேஜில் உட்காந்துட்டு ஒரு குரூப்பாகவே இருந்துகிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவோம் அப்புறமா வந்துவிட்டு ஜன்வரி டென்த்து படிக்கிறப்போ ஜன்வரி மாசத்தில் வந்து அடுத்து பப்ளிக் வரைக்கும் வந்து காலையில் எட்டரைக்கு போனால் நைட் எட்டரைக்கு தான் ஸ்கூலில் விட்டு வெளிய விடுவாங்க காலையில் எட்டரையிலேருந்து நைட் எட்டர வரைக்கும் அதுக்கு போக மத்த எந்த எந்த லீவும் கிடையாது ஒரே ஒரு நாள் மட்டும் தீபாவளி ஒரு நாள்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் லீவு பொங்கல் மூணு நாளா அந்த மூணு நாள் மட்டும்தான் லீவு போகி அதலாம் எதுக்கும் லீவ் கிடையாது சனி ஞாயிறு எல்லா நாளும் கிளாஸ் வச்சிடுவாங்க எல்லா நாளும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போகணும் அப்போல்லாம் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் நைட் எட்ரைக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நைட் எட்ரை வரைக்கும் நால்ரை டு ஆறு மணி வரைக்கும் ஃப்ரீ டைமு அப்போ வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்க சொல்வாங்க நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லோரும் ஒன்னாக படிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லோரும் ஷேர் பண்ணி யாருக்கும் சாருக்கெல்லாம் தெரியாமல் ஷேர் பண்ணி திருட்டுத்தனமாக சாப்பிடுவோம் அப்படியே முடிஞ்சுது அடுத்து பப்ளிக்கு பப்ளிக்கும் அப்படியே எங்கள் ஸ்கூல்லேருந்து வேற எங்கள் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்னால நாங்கள் வந்து கவுர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் பப்ளிக் எழுத போவோம் அங்கே போய் அப்படியே பப்ளிக் முடிஞ்சு அடுத்து அப்படியே கொஞ்ச நாள் வீட்டுலேயே போச்சு அடுத்து லெவன்த்தும் அதே ஸ்கூல் தான் லெவன்த்து போனவொடனே நிறையா புது ஃப்ரெண்டுலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கிடைச்சாங்க அப்புறமேல் லெவன்த்துலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் லெவன்த்து போச்சு அப்புறமா லெவன்த்துலேயும் டென்த் நைன்த்தோட லெவன்த்தில் ஓவர் ஸ்ட்ரிட்டு அடிலாம் செம அடி லெவன்த்து டுவெல்த்துலேலாம் நிறையா அடி வாங்கியிருக்கேன் லெவன்த்துலேலாம் ரொம்ப அடி ஃபிசிக்ஸ் சார்கிட்ட அடி வாங்குவேன் கெமிஸ்ட்ரி சார்கிட்ட அடி வாங்குவேன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் அடி வாங்கிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க படிக்கவே முடியாதா அடி வாங்கிகிட்டே இருப்பேன் அப்படியே போச்சு அப்புறமா வந்துட்டு லெவன்த்து கொஞ்சம் நாளுக்கப்பறம் ஜன்வரி மாசத்தில் வந்து டென்த்துக்கு லெவன்த்து டுவெல்த்துக்கு நைட் எட்ரை வரைக்கும் கிளாஸ் நடக்கும் டென்த்துக்கு மட்டும் பாய்ஸ் அண்ட் ஆம்பள பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடக்கும் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து நாங்கல்லாம் பெரிய பிள்ளைங்கனால பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்போது என்ன பண்ணுவோம் டென்த்து லெவன்த்துலேலாம் ரொம்ப சார்லாம் ரொம்ப டெஸ்ட்டு அது இதுன்னு கொடுத்து ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பாத்ரூம் லைட்டெல்லாம் கழட்டி தூக்கி வீசிவிடுவோம் டெயிலியும் பாத்ரூம் லைட்டை தூக்கி வீசிவிடுவோம் பாத்ரூம்மில் உள்ள பைப்பை ஒடைச்சிருவோம் அதலாம் ரொம்ப ஜாலியான ஒரு தருணமாக இருந்தது ஸ்கூல் பக்கம் ஸ்கூல் வந்து கிராமந்தான் அங்கே வந்து கடலை விவசாயம் பண்ணி இருப்பாங்க அதெல்லாம் பிடிங்கி தெரியாமல் கொல்லைரங்களுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு சாப்புடுறது அப்புறமா மாங்காய் மாங்காய் ஒடைச்சி பாத்ரூமில் வச்சு பங்கு போடுவோம் பாத்ரூம் சுவுத்துலேயே ஒடைச்சி அதலாம் ஒரு ஜாலியான எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் பாத்ரூம் பாத்ரூம் பாத்ரூம்லேயே தான் இருப்போம் எல்லோருமே நாங்கள் மொத்தம் ஒம்போது பேர் ஒம்போது பேரும் ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக அப்படியே வந்து வந்து பாத்ரூம்லேயே குடியாக இருப்போம் அப்படியே லெவன்த்தும் போச்சு லெவன்த்து பப்ளிக்கும் தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு பாட்னி சுவாலஜி அஞ்சு எக்ஸாம் எழுதியாச்சு கெமிஸ்டிரி எழுதுறதுக்கு முன்னாடி கொரோனா போட்டு வந்து தடை போட்டாங்க லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி எழுதவே இல்லை அதோட முன்னூற்றி சொச்சம் மார்க்கு எவ்வளுதோ எடுத்தேன் எனக்கு நெனைப்பு இல்லை அவ்வளோ மார்க் எடுத்தேன் அதோடு அப்படியே போச்சு அடுத்து டுவெல்த்து டுவெல்த்து ஜனவரில தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்கூல் போக சுத்தமாக ஒரு சொட்டு கூட பிடிக்கவே பிடிக்காது போறப்போலாம் ஏன்டா ஸ்கூல் போகிறோம் ஸ்கூல் போகிறோன்னு நெனைச்சிட்டே போவேன் அப்புறமா டுவெல்த்து போனதுக்கப்புறமே எனக்கு அடிக்கடி ரொம்ப ஓவராக உடம்பு சரியில்லாமல் போகும் வந்துட்டு அஞ்சு நாள் ஒரு வாரம் அப்படிலாம் தொடர்ந்து லீவ் எடுப்பேன் எங்கள் சார் வந்து திட்டுவாங்க என்னம்மா ஒழுங்காக ஸ்கூல் கூட வர தெரியாதா எப்போ பார்த்தாலும் லீவ் போட்டுகிட்டே இருக்கிறீயே அப்படின்லாம் திட்டுவாங்க பரவாயில்ல திட்டினாலும் வாங்கிகிட்டு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டு நாள் போகவே இல்லை ஸ்கூல் ரீஓப்பன் ஃபஸ்ட்டு நாள் போகவே இல்லை அதுக்கடுத்த நாள் தான் போய்ட்ருந்தேன் அப்புறமா பாதியிலேயே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைனால மாட்டியாச்சு அப்புறமா ஸ்கூலுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் போக்கூடாது போறீயானு கேட்டாங்க எனக்கு வேற போக பிடிக்கலையா அதனால நான் போகல அப்படின்னு சொன்னவொடனே நான் வந்து பப்ளிக் பிராக்டிக்கல் அப்போ வந்து நான் போகல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் போய் இந்தமாதிரி எனக்கு வந்து ஹெச்எம் சார் ரொம்ப குளோஸ் ஹெச்எம் சார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க பாப்பி எங்கே சார் பாப்பி ப்ளீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன் வருமா வராதா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வந்து போங்கம்மா நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்கம்மா பாப்பி வரும் வரும் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க போல் இதுங்க வந்து இன்னும் என்னை திட்டுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உன்ன போய் கேட்போம் அது அவர் வந்து எங்களை அவ்வளோ திட்டு திட்டி அனுப்பிவிடுவாரு போம்மா வரும் போம்மா வரும்னு நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஸோ கொஞ்சம் பர்ஸ்னல் ப்ராப்ளம்னால வந்து நான் ஸ்கூல் போகல என்னை அதோடு ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க தூத்துக்குடி எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் வச்சுருந்தாங்க அப்புறமா அங்கேருந்து அங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தேன் அப்புறமா அதுவும் போச்சா அப்புறமா எங்கள் அம்மாகிட்ட சொல்லி ஃபெயில் ஆனவங்க அரியர் வெச்சவங்கள்லாம் எழுதுவாங்கல்ல அந்த எக்ஸாமுக்காச்சும் அப்ளை பண்ண சொல்லுங்கம்மா சாரை நான் அதாச்சும் போய் எழுதுகிறேம்மா அப்படினேன் அப்புறமா எங்கள் ஹெச்எம் சாரும் டென்த்து படிக்கிறப்போ ஒரு சாரு சையின்ஸ் எடுத்தாங்க அந்த சாரு அந்த சாரும் நல்ல கேரக்ட்ரு அவுங்கதான் ஏஹெச்எம் அந்த சார் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அப்ளை பண்ணி என்னை எழுத வெக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரில ஆல் பாஸ் போட்டாங்க கோவிட் டைம்னால ஆல் பாஸ் போட்டு அப்பயும் முன்னூற்றி சொச்சம் தான் வந்து இருந்தது மார்க்கு அப்புறமா வந்துவிட்டு ஆல் பாஸ் நான் வந்து டிசி வாங்க போகிறப்ப நான் அடுத்து காலேஜ் வந்து மெட்ராஸில் போடுறதுக்காக போனேன் பிஎஸ்சி நர்சிங் அப்போ டிசி வாங்க போகிறப்ப எங்கள் சார் என்னை பார்த்து சொல்லிவிட்டு சிரித்தாரு நீ வந்து எப்படி நான் உன்ன எழுத வைக்க போகிறேன்னு தெரில பப்பி நானும் அந்த சாரும் இப்போ தான் பப்பி பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா உன்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரில ஆல் பாஸ் போட்டுவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாடி ஆல் பாஸ் போட்டாங்கடா அப்படின்னு அப்புறமா டிசி வாங்கிகிட்டு மெட்ராஸில் போய் பிஎஸ்சி நர்சிங் போட்டேன் போட்டு ஒரு ஒரு அப்படியே அப்பயும் கோவிட் டைம்ங்கிறதுனால ஒரு மூணு மூணு நாலு மாசமாக ஓப்பன் பண்ணல திரும்பி ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அப்புறமா ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்தவொடனே எங்கள் அண்ணன் வீட்டுலேயே தூத்துக்குடியிலேயே தான் இருந்தேன் தூத்துக்குடியிலேயே இருந்தேன் அப்புறமா வந்துட்டு அங்கேயிருந்து அங்கே இருக்க பிடிக்கல அப்டின்னு சொல்லிட்டு அடுத்தது எங்கள் சித்தி வீட்டுக்கு போய்ட்டேன் எங்கள் சித்தி பொண்ணு கொஞ்சம் நாளாக என்கிட்ட ஃபோன் தராமலேயே இருந்தாங்க அப்புறமா திரும்பி ஃபோன் தர ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறந்தான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போய்ட்டேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அங்கே எங்கள் சித்தி வீட்டிலேயே ரொம்ப நாள் இருந்தேன் என்னோட பர்த்டேலாம் அங்கே ரொம்ப நான் மட்டும் என்னோட ஃபஸ்ட் டைம் என்னோட பர்த்டே வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா யாரும் இல்லாமல் எங்கள் சித்தி வீட்டில் வச்சு கொண்டாடினேன் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கேக்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வந்து அது எனக்கு வந்து தனியாக கொண்டாடுற மாதிரி அப்போல்லாம் தோணுச்சு என்னடா யாரும் இல்லாமல் பர்த்டே கொண்டாடுறோமே அப்பிடின்னு தோணுச்சு அப்புறமா பர்த்டேலாம் முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்துட்டு என்னை வந்து கொஞ்சம் நாள் கழித்து ஒருத்தவங்களை லவ் பண்ணே அவங்களோட ஓடி போய்ட்டேன் அப்படியே அவங்களோட ஓடி போனதுக்கப்புறம் செப்டம்பர் எட்டாம்தேதி அவங்களோட போனேன் செப்டம்பர் ஒம்போதாம்தேதி எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆனவொடனே அப்படியே போச்சு லைஃபு நல்லா போய்ட்டுருந்தது என்னை நல்லா பார்த்துப்பாங்க அடிக்கடி மட்டும் சண்டை வரும் அப்புறமா வந்துட்டு